எங்கள் பகுதியில் உள்ள ட்ராவல்ஸ் அப்படின்னா எங்களுக்கு வந்து இப்போ கே ஆர் ட்ராவல்ஸ்ன்னு ஒரு ட்ராவல்ஸ் இருக்குது அவர் வந்து நாங்கள் ஒரு எமெர்ஜென்சி அப்படின்னா கூப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த நிமிடம் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அவரால் வர முடியல அப்படின்னாலும் அடுத்து வந்ததுக்காக எங்களுக்கு ஒரு ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி பண்ணித்தருவார் நாங்கள் எப்புமே எங்களுக்கு ஒரு எங்கள் எங்கள் ஊருக்குள்ளேயே நாங்கள் எதா ஒன்று போகணும் எங்கள் ஃபேம்லிக்குள்ளேயே எதாது ஒன்று போகணும் அப்படின்னா நாங்கள் கூப்பிட்றது அவரை தான் கூப்பிடுவோம் அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்லபடியாக ஒரு ட்ராவலிங்கே சேஃப்டியாக இருக்கும் பிளஸ் எங்களுக்கு அதோடய ட்ராவல்ஸ் அந்த ஒரு இதை வந்து நல்லா பண்ணித்தருவார் நாங்கள் ஒ எப்போ யா யாருமே எங் எங்கூருக்குள்ளே எல்லோருமே அவரைதான் கூப்பிடுவோம் அவர் அதைப் போல் அதேப் போல் அவரும் வந்து எங்களுக்காக எல்லா எல்லா விஷயத்துலியுமே கொஞ்சம் அஜெஸ் பண்ணி செஞ்சு தருவார் அதனால் நாங்கள் எப்பவுமே அந்த அவரைதான் நாங்கள் கூப்பிட்டு எங்களோடய ட்ராவலிங்குக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம்